எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஒன்று எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி பத்து ஒன்போது லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நாலு ஒன்போது லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஆறு பத்து லட்சம்